எனக்கு என்னை எடுத்துக்கிட்டிங்கனால் நான் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சில வந்து எனக்கு வந்து நாடகங்கள் ரொம்ப பிடிக்குங்க விஜய் டிவியில் நான் நாடகங்கள் ரொம்ப விரும்பி பார்ப்பேனுங்க அதில் வந்து எனக்கு பிடிச்ச நிகழ்ச்சிகள் வந்து எல்லா நாடகமுமே அதாவது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயந்தாங்க அந்த நாடகத்தில் வருது அதனால் வந்து எனக்கு டெய்லியும் அந்த நாடகம் பார்த்தேன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்க ஏன் விரும்புகிறிங்கன்னால் அதாவது அந்தந்த வயதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோம் என்ன தப்பு பண்ணுறோம் என்ன கரெக்ட் பண்ணுறோம் எல்லாமே அந்த நாடகத்தில் வருதுங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழந்தைகள வந்து எப்படி படிக்க வைக்கணும் எப்படி கொழந்தைக் கிட்டே நடந்துக்கணும் அப்படிங்குற கருத்துக்களெலாம் அந்த நாடகத்திலேருந்து தெரிகிறதுனால எனக்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிங்குங்க நான் வந்து கொஞ்சம் அதில் வந்து சமையல் பற்றியும் இருக்குது அதையும் பார்க்கலாங்க சமையல் பற்றி அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கொழந்தைகள் அவங்களோட பாட்டு அது வந்து நம்மனால் முடியல ஆனால் அந்த குழந்தைங்கனால முடியுதில்லைங்களா அதை வந்து நம்ம சந்தோஷமாக நம்ம பார்த்துக்கணும் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க ரொம்பவே எனக்கு இந்த தொலைக்காட்சியில் வந் நடத்துகிற நாடகங்கள் ஆகட்டும் குழந்தைகள் நிகழ்ச்சியாகட்டும் எல்லாமே பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லப்படியாக இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த நாடகத்தோடய ரொம்ப ரொம்ப தொலைக்காட்சியை நான் ரொம்ப விரும்பி நான் பார்த்துட்டுருக்குறதனால எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க தொலைக்காட்சி நிகழ்ச்சி பற்றி கேட்டீங்கன்னால் எனக்கு நாடகங்கள் குழந்தைகள் நிகழ்ச்சி இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க